ஹலோ ஹலோ தம்பி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்குறீங்க இன்னைக்கு நான்வெஜ்ஜு ம் ஓகே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லைங்களா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லையா ஓகே ஓகே ரெண்டு சிக்கன் ரைஸ்ஸும் ரெண்டு சில்லியும் கொடுத்துருங்க ஆ ஓகே ரெண்டு சிக்கன் ரைஸ்ஸு ரெண்டு சில்லி அடுத்து நான்வெஜ்ஜில் வந்து வடை ஒரு ரைஸ் கொடுத்துருங்க அன்லிமிட்டட் ஆமாங்க

வேறு என்ன வச்சுருக்குறீங்க இதுக்கு எவ்வளோ ரூபாய் டோட்டல் எவ்வளவு ஓகே ஓகே அப்படியே ரெண்டு சிக்கன் ரைஸ் அந்த இது சிக்கன் பிரியாணி ரெண்டு ஆடர் பண்ணியிருக்கோம் ஆமாங்க

எல்லாம் ஃபோன் ஜிபே பண்ணிடுறோம்